எங்கள் பகுதியில் வந்து பொழுது போக்கான இடங்கள் என்னென்ன இருக்குதுனா நாமக்கலில் மலைக்கோட்டை இருக்குது பார்க் இருக்குது நாமக்கல் ஆஞ்சிநேயர் கோவிலு இருக்குது சுற்றுலா தலம் வந்து கொல்லிமலையெலாம் எங்கள் மலைகள் எல்லாம் பெருசாக இருக்கும் அது அது அங்கே கொல்லிமலை இருக்குது அங்கே மோகனுறு ஆறு இருக்குது காவேரி ஆறு கபேறு மலை அது முருகன் கோவிலு இருக்குது டே தேட்ரு இருக்குது பார்க் இருக்குது எல்லாம் அதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாம் பொழுது போக்கு இடம் வந்து